ஹலோ அண்ணா நான் கட்டிட வேலை செய்றவருக்கு பேசுறங்க ஆமாங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா சரிங்கண்ணா அண்ணா அது மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க அண்ணா அப்படிங்கலாண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்போ எந்தமாதிரி வேனுங்க அண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா நான் ஒன்று சொல்லறனுங்க அது உங்களுக்கு பு பிடிச்சுதுன்னா சொல்லுங்கள் அந்தமாதிரி பண்ணுலாங்க ஆ இப்போ பார்த்தீங்கனா நீங்கள் சொன்னது வந்துங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடங்க அண்ணா இடம் வந்து தெற்க பார்த்து இருக்குதுங்களா அண்ணா வடக்கை பார்த்து இருக்குங்களா அண்ணா சரிங்கண்ணா ஆ பண்ணிக்கலாங்க அண்ணா அது பண்ணிக்கலாம்ங்க அது என்னங்கலாம்ண்ணா அது வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கிறனால நாம முன்னாடி கொஞ்சோண்டு இடம் விடுங்க கார் பார்க்கிங் கொஞ்சம் பண்ண முடியாதுங்க ஏன்னா தெற்க தல வாசலுங்குறதுனால கொஞ்சம் இடம் கட்டையாக தான் வருங்க இந்த தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துங்க அண்ணா ரெண்டு பெட் ரூம்ங்க ஒரு பெட் ரூம்மில் அட்டெச்செடு டாய்லெட் பாத்ரூம் வந்துருங்க ஒன்றுல வராதுங்க அப்புறம் பார்த்திங்கனா ஆ பதினாறுக்கு பதினாறு ஹால் வச்சிக்குலாங்க அண்ணா அப்புறம் வந்துங்க அண்ணா சமையல் கட்டு பார்த்திங்கனா பத்துக்கு பன்னெண்டு வருங்காண்ணா அப்புறம் இந்த ரெண்டு பெட் ரூம்க்கு இடையிலையே வந்து சாமி ரூம் வந்துருங்க டைனிங் வந்து பத்துக்கு பத்து வந்துருங்க அண்ணா அப்புறம் வெளியே கொஞ்சம் நாலு அஞ்சடி பாதைங்க அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் சின்ன போர்டிகோ மாதிரிங்க அண்ணா இந்தமாதிரி பண்ணலாங்க அண்ணா உங்களுக்கு எப்படிங்க ஐடியாங்க அண்ணா அண்ணா நான் சதுர கணக்கு சொல்லுறனுங்க டெய்லி வேஜஸ் சொல்லுறனுங்க நீங்கள் மெட்டீரியல் போட்டு காசு கொடுக்குறமாரியும் இருக்குதுங்க அண்ணா ஆ சதுரத்துக்கு வந்துங்க அண்ணா இப்போ ஒன்று இருபது வாங்குறங்க ஒரு லட்சத்து இருபதாயிரங்க அண்ணா நாங்களே போட்டு எல்லா மெட்டீரியலும் நீங்கள் அலையவே தேவையில்லிங்க வந்து உட்காந்திங்கனா போதுங்க எல்லாம் பார்த்துக்கலாங்குங்க அப்படி இல்லைங்கலாங்கு அண்ணா சதுரத்துக்கு முப்பத்து மூன்றுரூவா கூலிங்க அண்ணா ஆமாம்ங்க நீங்கள் மெட்டீரியல்லெல்லாம் நீங்கள் வாங்கிபோட்டுறனுங்க அண்ணா ஆமாம்ங்க அண்ணா அண்ணா ஆளுக்களுக்கு வந்துங்க அண்ணா காலையில சாயந்தரம் ஒரு பதினோரு மணி சாயந்தரம் நாலு மணிக்கு டீ காஃபி இந்த போண்டா கொஞ்சம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிகொடுத்துறோனுங்க அண்ணா செரி சரிங்க அண்ணா ஆ நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ணா நம்ம பண்ணிலாங்க அண்ணா சரி ரொம்ப சந்தோஷங்க அண்ணா நன்றி நன்றிங்க அண்ணா